நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சந்தைங்க புதன்கிழமையான சந்தைங்க இந்த சந்தையில் போனோம்னால் காய்கறி ஐட்டம் மளிகை பொருள் இது எல்லாமே சில்லற விலையில் வாங்க்கிலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த விற்பனைங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னயெல்லாம் ஒவ்வொரு கடை இருந்ததுங்க இப்போல்லாம் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு அது இதுன்னு எல்லாம் வந்துடுச்சிங்க அதை விட இன்னோன்னு என்னங்கன்னா இந்த உலகமயமாக்குகிறேன்னு சொல்லிப்புட்டுங்க மன்மோகன் சிங் காலத்தில் போட்டான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் என்ன பண்ணானுங்கள் உலகமயமாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டி மார்ட்டு அப்புறோம் அவனாசியில ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குதுங்க இதில் போனீங்கன்னா உள்ளுக்குள்ள பூகுந்து வெளியே வரக்குள்ளே நம்ம வேணுங்கிறதை வாங்க்கிலாங்க இதுல நல்லதும் இருக்குதுங்க கொஞ்சம் கெட்டதும் இருக்குதுங்க ஏன்னா இதை தேடி நம்ம பஸ் ஏறி போக வேண்டியதாக இருக்குதுங்க முன்னயெல்லாம் நம்ம ஊருக்குள்ளையே வாங்கிட்டிருந்தோம் இப்போ அந்த எட்டணா ஐம்பது பைசா குறையிதுங்கிறக்கொசரம் அங்கே போய் வாங்க வேண்டியதாக இருக்குதுங்க அது காய்கறி விலையை பற்றி இப்போல்லாம் பேசவே முடியாதுங்கள் ஏன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்கிதுங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து விவசாயிகள் குப்பையில் கொட்டுவாங்கங்க ஏன்னா விளஞ்சி போயிருங்க இன்னைக்கி விளச்சல் என்னாச்சின்னே தெரியலைங்க அதுவும் இல்லாமல் குறிப்பாக சூழ்நில கொஞ்சம் மாறிப் போச்சுங்க அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பதற்றி சொல்லியே தீரணுங்க நான் குறிப்பாக மொபைல் வாங்குறதுக்கப்புறம் பசங்க பூராக ஆன்லைன்லேயே தான் வாங்க்குவானுங்க ஆனால் அது நல்லதாகவும் இருக்குதுங்க அதில் ஒரு கெட்டது என்னங்கன்னா பொருள் கெட்டு போச்சுன்னால் அது மாற்றக்குள்ளயே அவனுங்கள் படுற பாடு பாருங்கள் நம்மளை விட டென்ஷனாகி சுற்றிட்டு இருக்குறானுங்க